உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட புத்தகங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நாம் பார்த்தீனா ராமாயணம் சொல்லலாம் மகாபாரதம் சொல்லலாம் பொன்னியின் செல்வன் சொல்லலாம் இது எல்லாமே வந்து நம்ம உண்மையாக நடந்த சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவத்தை வந்து அதுக்குத் தான் அதுக்கான ப்ரூஃப்கள் ஆதாரங்கள் வந்து இன்னமும் நம்மளால் பார்க்க முடியும் எனக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் பிடிக்கும் ராமாயணம் நடந்தததுக்கான எல்லா உண்மைச் சம்பவங்களும் இன்றைக்கும் இருக்குது ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து குரங்கு ரூபத்தை கொண்டிருப்பார் ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய சீதாவை மீட்பதற்காக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்குக் கொண்டு வந்த வருவதற்காக ஒரு பாலம் கட்டின அவங்களுடைய சேனைகள் குரங்குகள் எல்லாமே கூப்பிட்டுட்டுப் போயிட்டு கடலில் கல் கொட்டி அந்தக் கல் வந்து மிதக்கக்கூடிய கல்லாக மாறி அந்த கல் வந்து வழி அது மூலயமா வந்து சீதாவை மீட்டுகிட்டு வந்தது வரலாறு அதன் பின்னாடி வந்து இன்னமும் அதனுடைய வரலாறு வந்து அப்படியே இருக்குது இன்னுமே நம்ம அந்த வந்து சேது பாலம்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய மேப்பில் பார்த்தோம்னா இன்னமும் அந்தப் பாலம் வந்து கடலுக்கு அடியில் இருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் அது ஒன்று ரொம்ப பிடிக்கும் மகாபாரதம் மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன்றவங்க தான் ஃபஸ்ட் மெயின் கான்செப்ட்டு திரௌபதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வஸ்திரத்தை வந்து துரியோதனன் துச்சாதனன் உரிஞ்சாங்க அதனுடைய கோவில் கிட்டே போனால் கூட இன்னமும் அவனுடைய அலறல் சத்தம் எல்லாமே கேட்கறதா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நம்பப்படுது அது சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட வரலாறு எல்லாமே நமக்கு இன்னும் இருக்குது அது வட தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் பொன்னியின் செல்வன் நாவல்ஸ் நடந்ததுக்கான காலகட்டத்தோடய உண்மைச் சம் சம்பவங்களும் இன்னமும் இருக்குது அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாமே இன்னமும் இருக்குது